நான் சின்ன வயசில் நாங்கள் புளியம்பட்டி எல்லோரும் போனோம் நடந்து போனோம் அப்போது எல்லோருமே ஜாலியாக நடந்து போகும்போது நாங்கள் ஏதாவது பேசிகிட்டே போவோம் சில பேர் ஜபம் பண்ணிகிட்டே போவாங்க அந்த டைமில் நல்ல தொ ஊர் வயல்வெளி சைடில் தான் நடந்து போவோம் அப்போ ஏதாவது சோளம் அந்தமாதிரி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்துபோவோம் போயிட்டு அங்கே போய் ஜபம் பண்ணிவிட்டு திருப்பி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா அதில் உக்கார்ந்து சோறு சாப்பிடுட்டு திருப்பி ஜாலியாக நாங்கள் ரிட்டன் பஸ்ஸில் ஏறி வந்துடுவோம் திருப்பி இன்னொரு நாள் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையில் ஃபாதர்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களை சயின்ஸ் சென்டர் கூப்பிட்டு போனாங்க அது கம்மியான இதில் நாங்கள் சின்ன புள்ளையில் வேனில் எல்லோரும் போனோம் அங்கே போய் நல்லா நிறைய விஷயங்கள பார்த்தோம் சையின்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பார்த்தோம் நிறைய தா விளாண்டோம் எல்லாமே நல்லா ஜாலியாக இருந்தோம் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஸ்கூலில் டூர் கூட்டி போனாங்க அந்த நேரம் ப்ரேயர் டூர் மாதிரி கூப்பிட்டு போனாங்க அப்போது நாங்கள் வேளாங்கண்ணி பூண்டி நாகூர் தர்கா அந்தமாதிரி ப்ரேயர் அந்த இதுக்கெல்லாம் போனோம் கடைசியாக திருச்சி கோயிலுக்கு போனோம் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ட்ரெயினில் ஃபாதரை வ எங்க சித்தப்பா ஃபாதரை பார்க்கறதுக்காக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிணோம் ஆந்திராவுக்கு போனோம் அப்போது நான் ரொம்ப சின்ன புள்ளை என்னை எல்லோரும் கையிலேயே வச்சு பார்த்துக்கிட்டாங்க அதெலாம் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது அது இப்போ ஞாபகம் வந்துச்சு அதனாலே அதை இப்போ சொல்கிறேன்